ஹலோ குட் ஆஃப்நூன் மேம் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேரா மேம் நான் வந்து ஒரு டீஷர்ட் வந்து ஆர்டரு பண்ணியிருந்தேன் எக்ஸ்எல்ல ஆர்டரு போட்ருக் பதிலா நான் டபுல் எக்ஸ்எல்ல ஆர்டரு போட்டேன் ஆர்டர் இப்போ தான் வந்துட்டிருக்கு ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஆர்ட்ரை ஆர்டரு போட்டு ரெண்டு நாள் ஆச்சு மேம் வந்துட்டிருக்கு மேம் இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிடேன் அந்த அமௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஆன்லைன்லே பே பண்ணிட்டேன் ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணியிருக்கேன் மேம் ஆமாம் மேம் ஆர்டரு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனதுனால் நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்டு வேணும் ரீஃபண்டு பண்ற மாரிருந்தா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டு ரிட்டன் பண்ணுவீங்க ஓகே மேம் அமௌண்ட் எடுக்க மாட்டிங்களா ஓகே மேம் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து போட்டிருங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் நாங்கள் வந்து இன்னொரு டீஷர்ட் நான் வந்து கரெக்டாக ஆர்டரு போட்டு அந்த அமௌண்ட் வச்சு நான் ஆர்டரு போட்டுக்கிறேன் மேம் தேங்க்யூ மேம்